எங்கள் ஊரில் ஆட்டோ டேக்ஸி கால் டேக்ஸி இருக்குது ஆட்டோ இருக்குது மாநில போக்குவரத்து பஸ்ஸுங்க இருக்குது பாரம்பரிய வாகனங்கள்னாக்கா வண்டி சைக்கிள் எல்லா வசதியுமே இருக்குது இதுக்கு இது எல்லாத்தையுமே வந்து பொதுமக்கள் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க இந்த வசதி எல்லாம் வந்து மனிவா மலிவான விலையில் கிடைக்குமான்னாக்கா அது இல்லை அது ஆனால் நம்பகமான ஒரு போக்குவரத்து வசதியாக தான் இருக்குது